ஆ லைப்ரரி தான் நீங்கள் ஆ மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபைவ் வர இருக்கும்மா அப்படியா ஸ்டோரி புக்ஸ் இருக்கு அப்புறமாக நாவல்ஸ் இருக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒவ்வொருத்தர்களுடைய பற்றின வரலாறுகள் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்கூல் புக்ஸ் காலேஜ் புக்ஸ் எல்லாமே இதில் இருக்கு என்ன என்னமா ஆ எல்லாமே இருக்குமா பாரதியார் கவிதைகள் இருக்கு நிறையா எல்லாம் நிறைய நாவல்ஸ் எல்லாமே இருக்கு ஆமாம்மா ஆமாம்மா காலேஜுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லா விதமான புக்ஸ்ஸுகளும் எங்கள் கிட்டே இருக்குமா ஒரு டூ டேஸ் உங்களுக்கு பர்மிஷன் இருக்குமா நீங்கள் இங்கே ஒரு நோட் இருக்கு அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்விட்டு டூ டேஸ்ஸில் நீங்கள் முடிச்சிட்டு கொண்டாந்து திரும்பி இங்கே தந்துர்லாம் ஆமாம் ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா உங்கள் பேர் அட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்துடிங்கனா நாங்கள் திரும்பி நீங்கள் வந்து அதில் சைன் பண்ணிவிட்டு வச்சிட்டு போயிர்லாம் ஓகேமா ஓகேமா ஓகேமா ஓகேமா ஓகேமா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ